தமிழின் பிராந்திய பேச்சு வழக்கு கோவை கோவை மக்கள் வந்து எல்லோரையும் மரியாதையாக பேசுவாங்க சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லார்த்துக்கும் மரியாதை கொடுத்து பேசுவாங்க அந்த ஸ்லாங்கு ரொம்ப அருமையாக இருக்கும் தமிழ்நாடு மொத்தத்துக்கும் கோவை ஸ்லாங்குதான் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதே மாதிரி சென்னை நாகர்கோயில் கன்னியாகுமரி மதுரை இவங்க எல்லோரும் வேறு வேறு மாதிரிதான் பேசுவாங்க தமிழ் அருமையான மொழி ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பேச்சு வழக்கு கண்டிப்பாக மாறுபடும் ஒவ்வொரு மா மாவட்டத்திலையும் இருக்கிறவங்க புரியாத அவங்க பேசுறதை புரிஞ்சுக்கறக்கே ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடும் இருந்தாலும் அழகான மொழி தமிழ்